நான் வந்து இந்தியாவில் எந்த இடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டெல்லி டெல்லியில் வந்து ஆக்ரா ஆக்ராவில் வந்து தாஜ்மஹால் வந்து பார்க்கணும் அது வந்து ஏன் அப்படின்னா அது வந்து அது வந்து ஒரு காதலர் சின்னமாக அது வந்து விளங்குது அதனால் டெல்லி டெல்லிக்கு போயிட்டு அதை பார்க்காம வரவங்க யாரும் இல்லை அதனால் அது வந்து ஒரு காதலர் சின்னமாகவும் அது வந்து அறிவிக்கறதுனால் அது எனக்கு பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னா ரெண்டாவது வந்து மெரினா பீச்சு மெரினா பீச்சுக்கு வந்து அதாவது இங்கே இங்கே இருந்து நாமக்கலில் இருந்து ட்ரெயினில் போகணும் சென்னை போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அது வந்து ஏன் சென்னைக்காக போகணும் அப்படின்னா சென்னையில் வந்து மெரினா பீச் இருக்குது வண்டலூர் ஜூ இருக்குது அதுக்கப்பறம் நினைவிடங்கள் எம்ஜிஆர் நினைவிடம் ஜெயலலிதா நினைவிடமெல்லாம் இருக்குது அதையெல்லாம் அண்ணா நினைவிடம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது இதெலாம் டிவியில் மட்டும் பார்த்து ரசிக்க ரசிக்க ரசிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத விட நேரில் போய் அதெல்லாம் கண்ணால் பார்த்து நம்ம குழந்தைங்களயே கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் இப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதுக்கு போகணும் அதுக்கப்புறமேட்டு தஞ்சை பெரியார் கோவில் அது வந்து போகணும்னு ஆசையாக இருக்குது அது வந்து ஒரே கல்லுலேயே கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது வந்து ஒரு அதிசயங்களில் ஒன்று அது வந்து பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருக்குது அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது வந்து ஏன்னா அது வந்து சர்ச் வந்து பெரிய சர்ச்சாக இருக்கும் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த கடல் போகணும் அந்த கடலை பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது அதுக்கப்புறம் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அதுக்கு பொ பாம்பன் பாலத்தை மெயினாக பார்க்கணுன்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது அது வந்து பார்க்கணும் அதை வந்து ஏன்னா டிவிலேயே அது பாம்பன் பாலம் ரெண்டாக பிரிகிறப்ப அது ரொம்ப பார்க்கவே அதிசயமாகவும் அது வந்து பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நேர்லேயே போய் அதை கண்ணால் பா பார்த்து சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசை